ஆ ஆமாம்க்கா சொல்லுங்கக்கா நீங்கள் எங்கிருந்துக்கா பேசுகிறீங்க நான் இப்போ நாலு வீடு கட்டிகிட்ருக்கேன் எத்தனை எந்த வீடுலேருந்து பேசுகிறீங்க எந்த எந்த ஏரியா ஓ சரிக்கா எந்த ஏரியாவில்க்கா அண்ணா நகர் ஆ சரிக்கா எத்தனை செண்ட்டு

ஓ மூணு செண்ட்டுக்கு ஒரு ரூம் ஓ சரி சரிக்கா ஆ ஆ ஆமாம் ஞாயிற்றுக் கெழம வரேன் சரிக்கா சரி இப்போ வெள்ளிக் கெழம வரட்டுமா இது ரூமும் பார்த்துட்டுதான்க்கா சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணணுன்னால் அப்போது அஞ்சு லட்சம்க்கா ஃபைனல்க்கா

ஆ சரிக்கா